எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜு வில்லேஜ்லருந்து நான் வந்து வேலைக்கு போகிறது டவுனுக்குள்ள போகிறேன் ஸோ வில்லேஜ்லருந்து டவுனுக்குள்ள வேலைக்கு போகும்போது அது வந்து ஏன்னால் ஒரு ரெண்டு மூணு பஸ் மாறி போக வேண்டியதாகருக்கு ரொம்ப லாங்காகருக்கு அப்படி ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி போகும்போது என்னோடய வந்து அமௌண்ட் வந்து காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகுது ஒரே பஸ்ஸாகருந்தா உங்களுக்கு வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாகருக்கும் ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி வரும்போது ரொம்ப வந்து ரேட்டு அதிகமாகருக்கு இப்போ நான் போயிட்டுருக்கிற கம்பனி கூட பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு பஸ்ஸு மாறி போகணும் ஈவினிங் ரெண்டு பஸ்ஸு மாறி போகணும் ஸோ டோட்டலாக நாலு பஸ் அப்போ நாலு பஸ்ஸுங்கும் போது என்னோடய அமௌண்ட் வந்து ரொம்ப காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது அது அது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டு மூணு பஸ் மாறி போகும்போது ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சல் இல்லைனா உடல் அலைச்சல் ரொம்ப அதிகமாகருக்கு என்னோடய வேலை செய்கிற டயர்டை விட அந்த ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி போகிற அந்த ஒரு டிராவல் வந்து அந்த ட டிராவலிங் டயர்டு தான் ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகருக்கு ஸோ வந்து இதனால் வந்து என்னன்னால் ஒரே பஸ்ஸாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஈஸியாகருக்கும்